நேரம் கம்மியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லன்ச்சு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன்னால் இட்லி மாவு இருக்கும் இட்லி மாவில் வந்து குழி பணியாரம் சட்டியை வச்சு குழி பணியாரம் மாதிரி ஊற்றி அதுமேல் பொடியை தூவி நல்லா இது பண்ணி நல்லா ஸ்பைஸியாக இது பண்ணி அதுக்குத் தகுந்த தக்காளி சட்னி வச்சு லன்ச்சு லன்ச் பாக்ஸ் கட்டிவிடுவேன் இது ஒன்று அப்புறம் வீட்டில் கொஞ்சம் நேரம் நேரம் கு கொஞ் பார்த்தீங்கன்னா மொதல் பன்னெண்ட்ரை மணிக்கு லன்ச்சுன்னால் பன்னெண்டு பதினொன்ரைக்குதான் அப்போதான் பண்ணுவேன் ஒரு பாதி தக்காளி ஒரு ஒரு வெங்காயத்தை அடித்துட்டு வெங்காயத்தை இது பண்ணிட்டு டக்குன்னு ஒரு புலவு சாதம் மாதிரி குக்கரில் வச்சு விட்ருவேன் அது ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கு என்ன சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா உருளக்கெழங்க கட் பண்ணி உருளக்கெழங்கு பொரியலை வச்சு அது ஒரு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துர்றது இதுமாதிரி பண்ணுற லெமன் சாதம் லெட் குயிக்காக முடிக்கணுன்னால் லெமன் சாதம் ஒரு லெமனை கட் பண்ணி பசங்களுக்கு லெமன் சாதம் செஞ்சுட்டு வெண்டைக்காவில் முட்டை சேர்த்து முட்டை வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் சாதாரணமாக சாப்பிட சாப்பிடாதுங்க அதனால வேண்டி முட்டை பொ முட்டையை அதில் சேர்த்து கிடுகிடுன்னு குயிக்காக அதுமாதிரி சாப் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க அதனால அந்தமாதிரி செஞ்சு நாங்கள் கொடுத்து விட்டுர்றது தோசை மா தோசை ஊற்றி கொடுப்போம் தோசை குட்டிக் குட்டிக் குட்டிக் குட்டி தோசையா பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்து தக்காளி சட்னி சாம்பார் தக்காளி சட்னியை ஊற்றி மேலே பீசா மாதிரி தோசையில் அப்ளை பண்ணி அதில் குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி அதுமாதிரி பீசா மாதிரி வச்சு அதுங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுத்து விட்டுர்றது அதுங்க சாப்பிடுங்க அப்புறம் தக்காளி சாதம் தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு அந்தமாதிரி தக்காளி சாதமும் குக்கரில் சீக்கரமாக டைமுக்கு செய்யணுன்னால் தக்காளி சாதமே குக்கரில் குக்கரில் வச்சு விட்ருவோம் அப்புறம் இட்லி இட்லியை சின்னச் சின்னச் சின்ன பீஸாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி போட்டு அதை இது பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் தக்காளிமாதிரி போட்டு அந்தமாதிரி இட்லிமாதிரி கொடுத்து விட்டுர்றது